எங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பஸ் வசதி இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட நாங்கள் தூக்கிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டுக்கிறோம் ஒருத்தர் வந்து தூக்கு போட்டுக்கினாங்க அவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு கூட ரொம்ப சிரமப்பட்டோம் நாங்கள் வந்து எங்கள் பொண்ணு ஸ்கூல் போவதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டரு பத்து கிலோ மீட்டரு நடந்து போகணும் நம்ம ஆனால் படிப்பு கொஞ்சம் தொ தொலைவுகிறதனால சைக்கிளில் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுதான் போகிறோம் நாங்கள் பஸ் வசதி இல்லை எங்கள் ஊரில் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறி வாங்குணுன்னால் கூட நாங்கள் தொலைவில்தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாலையும் பஸ்ஸு வண்டி வருதான்னு பார்த்துக்கிட்டுதான் நாங்கள் நடந்து போயிட்டுதான் வாங்கிட்டு வரணும் அதே மாதிரி காய் துணிக்கடைக்கு எதுக்கு போனாலும் பஸ் வசதி இல்லை எங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதும் எங்களுக்கு வந்து வண்டி வ வசதி இல்லை போன் பண்ணி சொன்னாலே ஆம்புலன்ஸ் வரதுக்கு வழி இல்லாமல் கொஞ்சம் தொலைவில் எட்டாத நின் நின்னிக்கு வண்டியை நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் தூக்கிட்டு போய் நாங்கள் ஆம்புலன்ஸ்க்கு நாங்கள் போகணும் வசதி இல்லை எங்கள்கிட்ட அதே மாதிரி ரோடு வசதி கல்வி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாமே சைக்கிளில்தான் போகணும் அப்புறம் நடந்து போயிட்டு பத்து கிலோ மீட்டரு அஞ்சு கிலோ மீட்டரு நடந்து போவாங்க அவங்க குழந்தைங்கள்லாம் ஊர்லேயே பிள்ளைங்கள்லாம் படிச்சுருப்பாங்க

கவர்மெண்ட்டு ஸ்கூலில் மட்டும்தான் நாங்கள் பார்த்துட்டுக்குறோம் அதனாலதான் அது அந்த ஒரு கவர்மெண்ட்டு ஸ்கூலில் பார்த்துட்டு போவதுனால சைக்கிளில் போயிவிட்டு வராங்க அப்படின்னு